எல்லாருமே எப்படி இருக்கோம்னா தனியாக இருக்கும்போது ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் யாராச்சும் நம்மகிட்ட வந்து பேசமாட்டாங்களா நம்ம ஏதாச்சும் விளையாடமட்டோமா ஏதாச்சும் நமக்கு இந் எப்பட்ரா இந்த பொழுதுபோகும் அப்படின்னு யோசிச்சிகிட்டு இருப்போம் நல்லாருக்கிற நமக்கே இப்படின்னா ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் கிராமப்புற மக்களுக்கெலாம் ரொம்ப இதாக இருக்கும் என்னதான் வீட்டு வேலை வயல் வேலை செஞ்சாலும் ஒரு நிமிடம் ஒரு சில நேரத்தில் இந்த நாள் எப்படி போகும் எப்பட்ரா போகும்லாம் நினைச்சிருக்காங்க அந்த நேரத்தில் நம்மளே வீட்டில எங்கெங்கையோ தேடி அலையிறதை விட நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம விளையாடலாம் எப்படின்னா நாலு ரெண்டு பசங்களை கூப்பிட்லாம் பல்லாங்குழி விளாட்லாம் பல்லாங்குழி எல்லா இடத்துலையுமே விற்கிது இப்போது நம்மளே வீட்டில செய்யலாம் பல்லாங்குழி விளாட்லாம் தாயக்கட்டை விளாட்லாம் அப்புறம் வந்து ஆடுபுலி ஆட்டம் விளாட்லாம் இப்போலாம் இந்த விளையாட்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேது நொண்டி விளாட்லாம் கபடி இதுபோல் நிறையா விளையாட்டு இருக்குது அதுப்போல் எப்பயுமே நம்ம நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாதமாதிரி நம்ம நம்மக்குள்ளேயே நம்ம எப்படி பேசணும்னா ரொம்ப ஆக்ட்டிவாக ஏதாச்சும் நம்ம நம்ம புதுசு புதுசாக கேம் கண்டுபிடிக்கலாம் கண்ணாமூச்சி விளாட்லாம் பொண்ணுங்கன்னா பாண்டி விளாட்லாம் சும்மா கோலம் போட்டு பார்க்கலாம் அது ஒரு என்டர்டைமெண்ட் தானே வகை வகையாக சமைக்கலாம் இதுபோல் இந்த வழிகள் எல்லாம் பயன்படுத்தி நம்மளோடய மனஅழுத்தத்தையும் நம்ம தனியாக இருக்கோமே அப்படிங்கிற ஃபீலிங்ஸையும் நம்ம வந்து என்ன செஞ்சிக்கிலாம்னா குறைச்சிக்கிலாம் ஏனா அப்போதான் நம்மளோடய உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் நம்ம நாலு பேருக்கூட நல்லா விளையாடுறதால நம்ம லைஃப்பும் ஒருமாதிரி நல்லா ஜாய்ஃபுல்லாக இருக்கும்